எனக்கு வேறு ஒருத்தர் மூலிமா வந்து பரிந்துரை பரிந்துரை செய்ய செஞ்ச பு புக்குன்னு சொன்னோம்னா பெண்ணுரிமைங்கிற புக்கு வந்து எனக்கு வேறு ஒருத்தர் மூலிமா பரிந்துரை பண்ணுனாங்கங்க அதில் வந்து அந்த காலத்தில் இருக்கிற பெண்களுக்கும் இப்போ இருக்கிற பெண்களுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க அந்த காலத்தில் வந்து இருக்கிற பொண்ணுகளுக்கெல்லாம் வந்துங்க சொத்தில் சம உரிமை இருக்காது பங்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சுங்க இந்த காலக்கட்டத்தில் வந்து இப்போது பொண்ணுங்களுக்கு சொத்துரிமை சம பங்கு கொடுக்குணும் அப்படிங்கிற சட்ட திட்டமெல்லாம் வந்துருச்சுங்க அந்த காலத்தில் இருக்கிற பொ பொண்ணுங்களுக்கு வந்து படிப்பறிவு இருக்காதுங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்தாவதா அதுக்கு மேலே வந்து கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் மட்டும் படிக்க வைப்பாங்கங்க வெளியில் வந்து பஸ்ஸுல் போய் படிக்கின்றதுக்கு அந்தளவுக்கெல்லாம் வந்து அனுப்ப மாட்டாங்க இப்போ இருக்கிற பொண்ணுங்க வந்து அப்படியெல்லாம் இல்லைங்க இங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரிங்க இப்போ பெற்றவங்களும் அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து விஞ்ஞான வளர்ச்சியும் இருக்குதுங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு நாலேஜும் இருக்குதுங்க அறிவும் வந்து அந்தளவுக்கு இருக்குதுங்க படிச்சுக்கிறாங்க எல்லா பொண்ணுங்களுமே வந்து இப்போ இருக்கிற பொண்ணுங்க வந்து யாருமே படிக்காத பொண்ணுங்க இல்லைங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு சுதந்திரம் எல்லாத்துக்குமே அவங்கள வந்து பெட் பெற்றவங்களே வந்து சுதந்திரம் கொடுத்து தான் இருக்கிறாங்கங்க சுதந்திரம் கொடுத்திருக்கறதுனால இப்போத்த பிள்ளைகள்லாம் வந்து படிச்சுக்கிறாங்கங்க எல்லாத்திலையுமே எல்லா விதத்துலேயுமே அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியுதுங்க முதல்ல வந்து பொண் பொட்டைப் பிள்ளைன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வயசுக்கு வந்தால் வெளியில் போகக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுங்க அந்த காலக்கட்டத்தை எல்லாம் தாண்டிங்க இப்போ இருக்கிற பொண்ணுகளுக்கெல்லாம் எந்தவொரு சா ரூ ரூல்ஸு ரெகுலேசன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க அவங்க படிக்கின்றாங்க அவங்க சுதந்திரமா இருக்கிறாங்கங்க அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சிந்திக்கிறாங்க சிந்திக்கின்ற திறனை வந்து எல்லாமே அது விஞ்ஞான வளர்ச்சி நிறையா வந்ததுனாலைங்க வந்துங்க அவங்கவுங்க முடிவை வந்து அவங்கவுங்களே எடுத்துக்கிறாங்க அந்த காலத்தில் இருக்கிற பொண்ணுகளுக்கெல்லாம் வந்துங்க அந்தளவுக்கு படிப்பறிவு இருக்காதுங்க சுயமாக ச சிந்திக்கின்ற அறிவுமே வந்து அந்தளவுக்கு இருக்காதுங்க அது வந்து பெரியவங்க சொல்லிக் கொடுக்கறது மட்டும் தானுங்க இப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க அதனால வந்து எனக்கு இந்த பெண்ணுரிமைங்கின்ற புத்தகத்தில் நான் படித்தது புரியாமையலாம் இல்லைங்க நிறையா தெரிஞ்சுருக்குதுங்க எனக்கு நிறையா தெரிஞ்சுருக்குது நிறையா புரிஞ்சுருக்குதுங்க பு அதில் படிச்சது வந்து புரிஞ்சிக்காமையும் தெரியாமையும் இருக்கிறதெல்லாம் எதுவுமே இல்லைங்க எல்லாமே தெரிஞ்சுருக்குதுங்க அந்த காலத்தில் இருக்கிற பொண்ணுங்களுடைய வாழ்க்கைத் தரம் இந்த காலத்தில் இருக்கிற பெண்களுடைய வாழ் வாழ்க்கைத் தரம் வந்து என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுங்க புரிஞ்சு இருக்கிறேங்க